ஹலோ சார் ஆ சார் இது லைப்ரரியா சார் இது ஆ சார் நான் விழுப்புரம் ஏஎஸ் ஆஃபிஸ்லேருந்து கால் பண்ணி பேசுறேன் நானு என் ஃப்ரண்டு வந்து இந்த லைப்ரரியை ரெஃபர் பண்ணிணான் நல்லாருக்குன்னுட்டு ஆ சார் எனக்கு இதுமாதிரி நாவல்ஸ் பேஸ் பண்ண ஸ்ட்ரோரிஸ் வேணும் ஸ்டோரி புக் சார் இருக்குமா சார் உங்ககிட்ட ஆ சார் இங்கே ரொம்ப பழைய ஸ்டைலில் இருக்க இந்த பொன்னியின் செல்வன் அந்தமாதிரி புக்ஸ் இப்போ இருக்குமா சார் அந்தமாதிரி ஸ்டோரி புக் ம் சார் இப்போ எதாச்சும் நான் எதாது பே பண்ணுமா சார் லைப்ரரிக்கு எதாச்சும் நானு அங்கே வந்து படிக்க

ஓகே சார் இப்போ வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கிற மாதிரினா ஹண்ட்ரட் ருப்பீஸ் சம்திங் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இங்கேயே உட்காந்து படிக்கிற மாதிரினா ஏதாவது பே பண்ணுமா சார் நான் ஆ சரி ஓகே சார் சார் இப்போ வந்து லைப்ரரி ஓப்பனிங் அண்ட் க்ளோஸிங் டைம் எப்போ சார் அது ஆ இட்ஸ் ஓகே சார் நாளைக்கு நான் வரணும் ஆனால் பட் ஆனால் க அட்ரஸ் எனக்கு சரியா தெரியாது கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் எனக்கு ஆ சரி ஓகே சார் சார் நாளைக்கு நான் லைப்ரரி வரேன் சார் நானு எனக்கு புக்கு எந்த ரோவில் சார் இருக்கும் எனக்கு நாவல்ஸ் ஆமாம் சார் ம் இட்ஸ் ஓகே சார் ஓகே சார் நாளைக்கு நான் லைப்ரரி வர்றதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணுமா சார் நானு ம் அப்போ ஓகே சார் அப்போ நாளைக்கு நான் வரேன் சார் நாளைக்கு மார்னிங் நானு லைப்ரரிக்கு ஆ ஆ தேங்க் யூ சார்